யோகா பயிற்சி செய்யும் போது சில ஆரம்ப நிலை ஆசனங்கள் வந்து நான் செய்வேன் அது வந்து பத்மாசனம் புஜங்காசனம் பச்சிமுத்தாசனம் சர்வாங்காசனம் ஹலாசனம் அண்டு கடைசியாக பார்த்திங்கன்னா சவாசனம் செய்வேன்